இந்திய பொழுதுபோக்குத் துறை வந்து இந்த நாட்டில் ரொம்ப அதிகமாகவே வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இந்திய மக்கள் வந்து பெரும்பாலும் சினிமாதான் பார்க்க விரும்புகிறாங்க அதைதான் அவங்க வந்து ஒரு பெரிய பொழுதுபோக்காக நினைக்கிறாங்க இங்கே வந்துட்டு பேசப் போகிற பேச பேசாத ஊமை படத்தில் இருந்து ஆரம்மிச்சு இப்போது நிறையா வந்து டெக்னிக் வளர்ந்து இருக்குது அந்தளவுக்கு சினிமா துறை ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சுருக்குது அவர்களுக்கு சினிமா மாதிரியான பொழுதுபோக்குகள்தான் அதிகமாக இருக்குது அதைத் தவிர டிவியில் இருக்கிற சீரியல்கள் அதிகமாக அவர்களுக்கு பிடிச்சிருக்குது சீரியல்கள் வந்து பெண்கள் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க சில ஆண்களும் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க அதுவும் இல்லாமல் சில நடன நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறோம் சில கேம்ஸ்ஸு அந்தமாதிரி இருக்கிற நிகழ்ச்சிகளெலாம் விரும்பி பார்க்குறாங்க அதுக்கப்புறோம் வேறு பாட்டுப்போட்டி அந்தமாதிரி இருக்கிறதெல்லாம் விரும்பி பார்க்குறாங்க நகைச்சுவை ச சம்பந்தப்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்களை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க பட்டிமன்றங்கள் அந்தமாதிரி இருக்கிறத மக்கள் அதிகம் விரும்புகிறாங்க இது இல்லாமல் சில விளையாட்டுகள் கிரிக்கெட்டு இந்தமாதிரி கிரிக்கெட் போடும்போது ர நிறையா மக்கள் வந்து அதை அதிகமாக விரும்பி பார்த்துக்கிட்ருக்குறாங்க அது இல்லாமல் வேறு பொழுதுபோக்கு அப்டின்னு சொன்னாக்கா சில பீச்சுக்கு போவது பார்க்குக்கு போவது அந்தமாதிரி பொழுதை கழிக்கிறாங்க அப்புறோம் சில அவர்களா சிலக்கு போ சில மு இந்தமாதிரி கலைகளில் அவங்க தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க வேறு பொழுதுபோக்குகள் அப்டின்னு சொன்னோம்ன்னா மக்கள் வந்து கலந்து ஒ ஒருத்தர் ஒருத்தர் கலந்து பேசிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க சந்திச்சுக்கிட்டு அந்த இடத்துல அவங்க தங்களோடய கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க அரசியல் கூட்டங்களில் சில பேர் பங்கேற்றுக்கறாங்க அந்தமாதிரி கூட்டங்கள்லிருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்கள் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அது தவிர வேறு பொழுதுபோக்குகள் அப்படின்னாக்கா ஜிம்முக்குலாம் போகிறாங்க எக்சசைஸ்லாம் பண்ணுறாங்க அந்தமாதிரி இதில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு யோகா அந்தமாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுத்திக்கிறாங்க வேறு பொழுதுபோக்குகள் அப்டின்னு சொன்னால் சில பிராணிகளெலாம் வளர்க்குறாங்க அந்தமாதிரி பிராணிகளெலாம் வளர்க்கும்போது அதுங்ககூட அவங்க டைம் அதிகமாக செலவிட்டு அதில் அவங்க தன்னோடய பொழுதுபோக்காக அதை செய்கிறாங்க அப்புறோம் சில பேர் வந்து தோட்டம் போடுறாங்க தோட்டம் போட்டு விவசாயத்தை நிறைய பேர் இப்போ வந்து விவசாயம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்குறனால விவசாயத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க விவசாயம் வந்து இப்போ கொஞ்சம் எல்லோருக்குமே அது ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்குது சில வீட்டுகளில் வீடுகள்லையே மாடித்தோட்டம் அந்தமாதிரி போட்டு தன்னை வந்து பொழுதுபோக்குக்கு அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் பூங்கள் பூ அதெல்லாமும் அதுலிருந்து கிடைக்கிது அவர்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்குது இது தவிர வேறு பொழுதுபோக்கு அப்டின்னு சொன்னோம்ன்னா ஏதாவது எக்சிபிஷன் அந்தமாதிரி போடுறாங்கன்னு சொன்னால் அதில் போயிட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதில் பார்த்து அந்த எக்சிபிஷனெலாம் போய் பார்க்குறாங்க அங்கே இருக்கிற சில விஷயங்களெலாம் என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வேறு பொழுதுபோக்கு அப்படின்னால் சில விளையாட்டுகளெலாம் வீடுகளில் சில விளையாட்டு